நான் வந்து தமிழ் மொழிபெயர்ச்சியில் பண்ணியிருக்கிறேன் எங்களுக்கு நிறையா அதுலேவுடைய நல்லா தெரியும் அதில் எப்படினா நான் வந்து காலேஜ் படிக்கிறப்போ வந்து நான் ஆந்திராவில் தான் படிச்சுருந்தேன் அப்போ வந்து பார்ட் டைம் ஒர்க் போல் நியூஸ் சேனலில் கொஞ்சம் ஒர்க் பண்ணினுயிருந்தேன் நியூஸ் சேனல் வரப்போது வந்து தமிழில் வர்றத வந்து அந்த இது தெலுங்குக்கு நாங்கள் மாற்றி மொழிபெயர்ச்சி பண்ணிருக்கிறோம் இருந்தாலும் எங்கே எங்கேனா மிஸ்டேக் ஆகிடுமா அப்படின்ற ஒரு பயம் எங்களுக்குள்ளே இருக்கும் அதையும் மீறிவந்து நாங்கள் கரெக்டாக செய்யனும் நம்ம சொல்கிறது சரியானு இதில் வந்து ரீச் ஆகனும் எந்த மிஸ்டேக்கும் வராத அளவுக்கு நாங்கள் பாதுகாத்துப்போம் மொழிபெயர்க்கிறது வந்து நல்லாவே இருக்கும் இந்த தமிழ்லேந்து நாங்கள் தெலுங்குக்கு நாங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும் போது எங்களுக்கு அப்போ பிடிக்கும்